ப்ரவ்சரிங் சென்டருங்களா எனக்கு இந்த மாதிரி பிடிஎஃப்பு காலேஜ் படிக்கிறேன் நான் எனக்கு பிடிஎஃப் போட்டு தரணும் போட்டு தருவீங்களா ஆ நான் மெயில் அனுப்புறேன் எனக்கு மார்னிங் வேணும் போட்டு தந்துடுவீங்களா ம் எனக்கு ப்ளாக் அண்ட் ஒயிட் வேணும் ஆ எனக்கு ப்ளாக் அண்ட் ஒயிட்டா எனக்கு பேஜிக்கு ஒன்று போட்டு தந்துடுங்க போதும் ஓகே ஆ ஓகே எனக்கு கொஞ்சம் நாளைக்கே வேணும் மார்னிங்கே ஆ ஓகேங்க ம் சரிங்க எங்கே கடை இருக்கு ஆ ஓகே ஆ ஓகேங்க நான் வந்து எப்படின்ட்டு ஆ மெயில் அனுப்பிடறேன் நீங்கள் எனக்கு ப்ரிண்ட் அவுட் போட்டு வையுங்க நான் மார்னிங் வாங்கிக்றேன் ஆ தேங்க் யூ